மட்டன் சிக்கன்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோங்க நாங்கள் சைவம்மாரி பிராமணர்மாரிங்க முட்டை கூட எதுவும் சாப்பிட மாட்டோங்க எனக்கு ரொம்ப பிடிக்காது கீரை வகைகள் எல்லா கீரைகளுமே சாப்பிடுவோம் பால் தயிர் மோர் இதுங்கலாம் சாப்பிடுவோங்க மீதி எல்லாம் கவுச்சு கறி கருவாடு மீன் எந்த இதுவும் நமக்கு செட் ஆகாது அதனால அதுங்கலாம் நமக்கு என்ன எப்படி செய்கிறதுன்னு தெரியாது மீதி எல்லாம் சாம்பார் ரசம் காரக்குழம்பு பொரியல் என்னா பொரியல் கேரட் பொரியலா பீட்ரூட் பொரியலா இதை எல்லாம் செய்யணும்னால் எப்படி செய்யணுமோ நல்லா செய்வேங்க சாம்பார் ரசம் காரக்குழம்பு புளிக்குழம்பு லெமன் சாப்பாடு எனக்கு பிடிச்சது என்ன வேணுமோ நாங்கள் செய்து சாப்பிடுவோம் மெயினாக பலகாரம் பஜ்ஜினா வாழைக்கா பஜ்ஜி மாவு கடல மாவு வாங்கிட்டு வந்து கடல மாவு போடுவோம் பஜ்ஜி போடுவோம் அடுத்தது உளுந்து வடைனால் அதோடு ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க உளுந்து உளுந்து ஊற வச்சு கையாலேயே ஆட்டி வெங்காயம் மிளகாலாம் அரிஞ்சு போட்டு வடையை சுட்டு பாயாசம் வச்சு அப்பளம் பொரித்து சாப்பிடுவோங்க அதலாம் ரொம்ப பிடிக்கும் கடல வடை இந்த பிபி சுகரு இருக்கிறவங்களுக்கு உளுந்து வடை செட் ஆகாதுங்க அதனால கடல வடை அவங்களுக்கு எண்ணெய் இழுக்காத பொருளுன்னு சொல்லி அவங்களுக்கு கடல வடை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போடுவோம் அதுலேயே காட்ல வந்து தட்டை பயிறுன்னு சொல்லுவாங்க தட்டை பயிறு அதை உளுந்துமாரி ஆறியக்கல்லில் உடைத்து ஊறவச்சு கழுவி அதை ஆட்டி வடை சுட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க அதுவும் செய்வோம் அதுவும் எங்களுக்குலாம் அதலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால இது எங்களுக்கு த வந்து மட்டன் சிக்கன் அதை பற்றி நமக்கு என்னென்னு தெரியாது